ஆ சொல்லுங்கள் ஏதாவது ஸ்கூல் ஆமாம்ங்க நீங்கள் சொல்றதுலாம் எனக்கு புரியிதுங்க நிறைய கோச்சிங்லாம் கொடுக்கறதுனால பெஸ்டாக இருக்காங்க நிறையா டென்த்து டுவெல்த்து மார்க்கு நிறையா எடுக்கறதுனால் இந்த ஸ்கூல் பெஸ்டாக இருக்குங்க மேக்ஸ் கம்ப்யூட்டர் சையின்ஸ் இருக்கு மேக்ஸ் பயோலஜி இருக்கு காமர்ஸ் அக்கோன்டென்ஸி ப்யூர் சையின்ஸ்லாம் இருக்குங்க ஆ நீங்கள் நீங்கள் எடுத்த மார்க்குக்கு வந்து நீங்கள் ஆசைப்படுற குரூப்லாம் கிடைக்குங்க ஆ இங்கே ஹாஸ்டல்லாம் இருக்கு கோச்சிங்லாம் நல்லா தான் சொல்லித் தருவங்க இங்கே சிரமப்படுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே ஹாஸ்டலில் ஃபுட்ஸ்லந்து எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ்லாம் சேர்த்து ஒரு டூ லேக்ஸ் தாங்க மேம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம் நைன் ஓ கிளாக் மேலேக்கூட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம் ஹாஃபேலி குவாட்டர்லி லீவுக்கலாம் வந்து நாங்ளே ஊருக்கு அனுப்புவோம் மேம் ஆ கண்டெக்ட் பண்ணுறோம் மேம் இங்கே நீட்டுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம்க்கு இதுலாம் கோச்சிங் தராங்க இங்கே ஸ்போர்ட்ஸ்கூட இங்கே நிறையா நடந்துகிட்ருக்கு நீங்களா கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நாளைக்குகூட வர்லாம் ஒரு டென் தேர்ட்டிக்கு வந்தா போதும் ம் பையனோட டிசி சார் டிசி வேணும் அப்புறோம் ஆதார் கார்டு ஜெராக்ஸு மார்க்க்ஷீட் ஜெராக்ஸ்லாம் வேணும் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க பசங்களாக நினைச்சி பார்த்துப்பாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாம் ஃப்ரெண்டாக பழகுவாங்க ஆ வர்லாம்ங்க